குட் மார்னிங் மேடம் மேம் எனக்கு இந்த ஸ்டோரி புக்கெலாம் எங்கே இருக்குதுன் தெரியல அதெலாம் எங்கே இருக்குது ஓகே ஓகே மேம் இப்போ இந்த புக்ஸெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலாமா ஆஹான் அது என்கிட்டே இல்லை மேம் இன்னிக்கு நான் போட்டுக்கலாமா என்னோடய டீட்டெயில்ஸ்ஸெலாம் கொடுத்து சரி ஓகே மேம் நான் வீட்டில் போய்விட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து பே பண்ணிடுறேன் எனக்கு அந்த கார்டு போட்டு கொடுத்துருங்க இப்போ அந்த மெம்பர்ஷிப்பு வாங்கிட்டால் புக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிதானே ஆ ஓகே ஓகே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்